வெப்படையாண்ணா வெப்படையில் வெ சுந்தரா டிராவல்ஸுங்களா நாங்கள் இங்கே கவிதா பேசுறேங்க எங்களுக்கு ஒரு கார் வேணுங்க வாடகைக்கு என்னங்க கார் வேணும் வாடகைக்கு எங்களுக்கு வந்து செல்ப் டிரைவுங்க கார் மட்டும் வாடகைக்கு கொடுங்க நாங்கள் குடும்பத்தோட திருச்செந்தூர் போலான்ட் இருக்கோங்க அதனால் வந்து எங்களுக்கு ஒரு கார் வந்து எங்களுக்கு ரெடி பண்ணி கொடுங்க நான் நாங்கள் வந்து நாங்களே ஓட்டிக்குறோங்க எங்கள்கிட்ட ரெண்டு டிரைவர் இருக்குறாங்க நாங்களே வாடகை விட்றோம் எங்களுக்கு வாடகை கார் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் வந்து கார் மட்டும் கொடுத்தீங்கன்னா நாங்கள் டிரைவர் போட்டு நாங்களே ஓட்டிக்கிறோங்க இதுக்கு வந்து கிலோமீட்டருக்கு எவ்வளோ பணம் என்னங்க சரிங்க கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு சொல்லிவிட்டு எனக்கு வந்து நீங்கள் தெரியப்படுத்துங்க நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நாங்கள் அதுக்குத் தகுந்தமாதிரி பேசிவிட்டு எங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்கக்கிட்ட எல்லாத்தையும் பேசிவிட்டு உங்கள்கிட்ட நான் சொல்றேங்க ஒரு எட்டு நாளைக்கு காலையில் வந்து பேசுறேங்க நாங்கள் வந்து திருச்செந்தூர் போலான்ட் இருக்கோம் ஒரு ரெண்டு நாள் பயணமாக கிளம்பலான்ட்ருக்குறோம் கிலோமீட்டருக்கு எவ்வளோன்னு பார்த்துட்டு ஒருபா ரெண்ட்ருவா குறச்சி கொடுக்கற மாதிரி இருந்தா அந்தமாதிரி கொடுங்க எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் குடும்பத்தோட கிளம்புறோம் அதனால் வந்து நல்லா இருக்கும் சரிங்க சரிங்க பேசிவிட்டு நீங்கள் கூப்பிடுங்க சரிங்க நாங்களும் குடும்பத்தில் பேசிவிட்டு நாங்கள் உங்கள்கிட்ட கூப்பிட்றோங்க சரிங்க